நான் என் மனைவியோடு ஊட்டிக்கு போனேன் ஊட்டியில் க்ளைமேட் எல்லாம் அருமையான க்ளைமேட்டு அருமையான இடம் மறக்க முடியாத இடங்கள் மறக்க முடியாத நினைவுகள் நல்லா இருந்தது அப்படியே போய் ஒரு நல்ல ரெசார்ட்டில் தங்கினோம் அங்கே இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நேராக ஹோட்டலுக்கு போய்ட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அப்டியே ஒரு கார் எடுத்துட்டு அப்படியே போனோம் பொட்டானிக்கல் பொட்டானிக்கல் கார்டன் போனோம் அங்கே இருக்கிற பூ அந்த தோட்ட தோட்டங்கள் தோட்டங்கள் எல்லாம் பார்த்து பார்த்துட்டு அங்கே இருக்கிற பூக்கள் எல்லாம் ரசிச்சி ரசிச்சுட்டு அங்கே எல்லாம் ஒரு ஃபோட்டோஸ்னா ஃபோட்டோல்லாம் எடுத்துட்டு அப்டியே அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு பயகரா வாட்டர் ஃபால்ஸ் போனோம் அந்த பயகரா வாட்டர் ஃபால்ஸ் போய் பாத்துட்டு தண்ணி வர அந்த இரைச்சல் சத்தம் எல்லாம் அப்டியே ரசிக்கும் எவ்வளோ நல்லா அருமையாக இருந்தது ஸோ அது பார்த்துட்டு செவன் மைல்ஸ் போனோம் செவன் மைல்ஸில் பார்த்துட்டு அப்டியே செவன் மைல்ஸில் போய் கொஞ்சம் நேரம் உக்காந்திருந்தோம் உட்காந்துட்டு என் மலரும் என் சின்ன குழந்தைலருந்து ஸ்கூல் படித்ததில்ல இதெல்லாம் சொன்னால் ஒரு நாள் அப்டியே அவங்களுக்கு அப்டியே சிரி சிரி சிரித்து விழுந்தாங்க அவங்களோட இதெல்லாம் எங்கிட்ட சொன்னாங்க நானும் சிரித்தேன் அது ஒரு நல்லாயிருந்துது அவங்களோட வாழ்க்கை வரலாறு என் வாழ்க்கை வரலாறு ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு அப்புறம் வந்தோம் வந்தோடன மத்தியானம் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம் நல்லா சாப்பிட்டுட்டு மறுபடியும் கிளம்புனோம் கிளம்பிட்டு அப்டியே போட்டில் உட்காந்துட்டு அப்டியே லேக்கை அப்டியே சுற்றி பார்த்தோம் நல்லா நல்லா இயற்கையான காட்சிகள் எல்லாம் இருந்தது அப்டியே பார்த்துட்டு அப்டியே வந்தோம் வந்தோடன டைம் ஆகிடுச்சி அப்புறம் நைட் ஷாப்பிங் பண்ணோம் ஷாப்பிங் பண்ணிட்டு அப்புறம் நைட் வந்து ரூம்குள்ளே வந்து ஸ்டே பண்ணிட்டோம் மறுநாள் மறுபடியும் ஒரு பத்து மணிக்கு எழுந்திரிச்சோம் மறுபடியும் எழுந்திரிச்சி அப்டியே பவானி அப்பர் டேமு பார்க்க அப்பர் டேமு போனோம் அங்கேல்லாம் பாத்துட்டு அப்டியே இதுக்கு வந்தோம் கடைவீதிக்கு எல்லாம் கடையில் இன்னும் இன்னும் கொஞ்சம் ஏதோ வாங்கணும்னாங்க அவங்க கடையிலலாம் பொருளெல்லாம் வாங்கினாங்க பொருள் தேவையானதை வாங்கிட்டு அப்டியே க்ளைமேட் நல்லா இருந்தது பயங்கர கூலிங் க்ளைமேட்டு நல்லா என்ஜாயபுல்லா இருந்தது அப்புறம் ஊட்டி வரிக்கி பிஸ்கட்ஸ் எல்லாம் வாங்கினோம் வாங்கிட்டு ஒரு மூணு நாள் போனதே தெரியல எங்கே எங்கே போனோம் என்ன பண்ணோம்னு அப்படி ஒரு நல்ல அனுபவம் நல்லா இதாக இருந்தது ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் தான் எல்லாம் நம்ம போய்ட்டு ஃபஸ்ட்டு போனதினால ஸோ அது மறக்க முடியாத அனுபவங்கள் எங்கெங்கே போனோம் என்ன ஃபோட்டோஸ் அந்த ஃபோட்டோஸ் வந்து இன்னும் கூட இப்போ அந்த ஃபோட்டோஸ் பாத்தோம்னா நம்ம அங்கே சரி போய்ட்டு வந்தோம்ல இங்கே போய்ட்டு வந்தோல்ல நல்லா என்ஜாய் பண்ணோம் அங்கே போனோம் எங்கள் அம்மா அந்த மூணு நாட்கள் மறந்து உலகத்தையே மறந்து நாங்கள் ரெண்டு பேரும் நம்மளோட ஷேர்ஸ் நம்மளோட தாட்ஸ்ஸு நம்ம எல்லாம் பகிர்ந்துக்கிட்டோம் எல்லாம் என் இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுகிட்டோம் ஸோ நல்லா இது பண்ணிட்டு பாண்ட் ஆஃப் லவ் பண்ணிட்டு நம்ம சேர ஊருக்கு திரும்பினோம்